இப்போது பங்குச் சந்தையில பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி வெலை அதிகமாக ஏறுது இறங்குது ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாய் ஆகுது வெள்ளி வந்து எழுபத்தஞ்சி ரூபாய் எண்பது ரூபாய் ஆகிடுச்சி இந்த நியூஸில் போடுறத பார்த்து தான் நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிறோம் எவ்வளோ வெலை போகுதுன்னு பார்த்து தான் வேணுன்னால் போய் வாங்கிக்குவோம் அதைப் பற்றி அவ்வளோவா எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது இருந்தாலும் நியூஸ் பார்த்து தான் நாங்கள் போய் வாங்கிக்குவோம் அதை ரேட்டு அதிகமாக இருக்குது